எங்கள் வீட்டு தோ எங்கள் வீட்டில் நான் பெரிய இடம் நிறையா இருக்குது அதில் வந்து நாங்கள் தோட்டம் வச்சுருக்கோம் நாங்கள் தோட்டத்திலெலாம் வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பாவெலாம் ஏதும் வைக்க மாட்டாங்க நான் தான் எந்த பொருளாக இருந்தாலும் வளர்க்கறது அந்த அதில் எனக்கு பிடிச்ச இப்போ ஃபுரூட்ஸு பூச்செடி அதெல்லாம் வைக்கிறது நான் ரொம்ப ஆசைப்படுவேன் எனக்கு அந்த பூச்செடி வைக்கிறதெல்லாம் கார்டனை பார்த்துக்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு அங்கே வந்து ஃபஸ்டு ஃபஸ்டு நான் வந்து ஒரு ரோஜா கன்று வச்சேன் ரோஜா கன்று வந்து எப்படி வளர்க்கணும்னு தெரியிலை வெறும் தண்ணியை மட்டுமாக ஊற்றி ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருந்தேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக துளுர்த்து வந்திச்சு அப்புறம் யாரோ சொன்னாங்க வெறும் தண்ணி ஊற்றுனா எப்படி வளரும் அது உரம் போடணும்னு சொன்னாங்க எங்கள் சித்தப்பா வீட்டில் ஆடு மாடெலாம் இருக்குது அதோடு சாணம் அப்புறம் அந்த ஆ ஆட்டு ஆடோடய சாணத்தெல்லாம் எடுத்து போட்டேன் ஆட்டாம் புழுக்கன்னு சொல்வாங்க அதெல்லாம் எடுத்து போட்டேன் கொஞ்சம் வளந்து வளந்திச்சு சரி இதுக்கு மட்டும் பற்றது என் ஃப்ரெண்டு வீட்டில் ரோஜா கன்றுல வந்து முட்டையோடய தோல் போட்டாங்க அப்புறம் காய்கறிகள் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரிச்சு தோலெலாம் போடுவாங்க அது ஒரு உரம் அப்படின்னு சொன்னதினால அதே மாரி காய்கறிகளெலாம் எங்கள் அம்மா வேஸ்ட் பண்ணி அரிஞ்சு மிச்சம் இருக்கும் தெரியுமா கீழே கொட்டுவோம் இல்லையா அதை கொண்டு போய் ஜோ ரோஜாக்கன்றுல வைச்சேன் அதே மாரி ரோஜாக்கன்றும் நல்லா நல்லா துளுர்த்து நல்லா வந்திச்சு ரோஸும் பூத்திச்சு ஃபஸ்டு ஃபஸ்டு நான் வச்சுக்கிணும்னு ஆசைப்பட்டப்ப எங்கள் பாப்பா ஊரில் இருந்து வந்தால் ரோஸை பார்தோன்னே அவளுக்கு ரொம்ப புடிச்சிரிஞ்சு நானும் ரோஸை வச்சுக்கிறேன் சொல்லி வாங்கிட்டு போயிட்டாள் நான் கஷ்டப்பட்டு அதை வளர்த்தேன் ஆனால் எனக்கு ரோஸ் கிடைக்கில நெக்ஸ்ட் டைம் பூக்குன்னு பார்த்தா நெக்ஸ்ட் டைம் பூக்கவே இல்லை அந்த ப அந்த ரோஸு என்னாச்சுன்னே தெரியிலை அது ஒன் டைம் பூக்கிற பூவை வாங்கிட்டேனோ அப்படின்னு நெனச்சு நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி ரோஸ் போனா போட்டும்பா நம்ம கடையில் வாங்கி வச்சுக்கிலாம் பாப்பா சென்னையில் இருந்தெலாம் வந்திருக்கா வச்சுக்கிட்டு போகட்டும் அப்படினு நானும் விட்டுவிட்டேன் அப்புறோம் வந்து பலாப்பழம் எங்கள் அப்பா வந்து எங்கள் பாட்டி வீட்லிருந்து எடுத்து வந்தாங்க எங்கள் அப்பா வந்து சாப்பிட சொன்னாங்களா சாப்பிட்டோம் அதில் வந்து ஒரு பழம் மட்டும் மொளச்சு வந்திச்சி பலாக்கொட்டை மொளச்சு வந்து இருந்துச்சு பலாப்பழம் நல்ல இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து மொளச்சு வந்திச்சுனால எங்கள் அம்மா சொன்னாங்க இதை அப்படியே முளைக்க வச்சால் முளை வளரும் அப்படின்னாங்க நானும் அப்படியே எடுத்துகிட்டு போய் கொல்லை பக்கம் சின்னதாக கொஞ்சோண்டு குழி தோண்டி அதில் அந்த விதைய வச்சு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்ந்து வளர ஆரம்பிச்சிச்சு சரி வளராது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் வச்சுருந்தேன் அது வளர்ந்து நல்லா வந்திரிச்சு இப்போ என் உயரத்திக்கில் இருக்குது எங்கள் வீட்டில் ஆனால் வந்து எப்போ பழம் காய்க்குமோ தெரியிலை அதுக்குள்ளே நான் வயசாகி கெழவியாவே ஆயிடுவேன் பலாப்பழம் வச்சுருக்கேன் அப்பறம் வந்து நெல்லிக்காய் வச்சுருக்கேன் நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காயும் இருக்குது பெரிய நெல்லிக்காயும் இருக்குது எங்கள் வீட்டில் ஆனால் அது வளர மாட்டேங்கிது என்ன பண்ணுறது தெரியிலை நானும் உரோம் எதை ஏதோ போடுறேன் முன்னலாம் வந்து அந்த சேப்பு மண்ணுனு சொல்வாங்க இல்லையா செம்மண்ணு அதெல்லாம் போடுவேன் அது அதுலேருந்து ஏதோ அதுக்கு சத்து கிடைக்கும் சொல்லுவாங்க போட்டிருக்கேன் அப்புறம் வீட்டு அடுப்பு விறகடுப்பிலுள்ள சாம்பலெல்லாம் போட்டால் வளரும்னு சொல்லியிருக்காங்க அதே மாரி கொஞ்சம் கொஞ்சமாக சாம்பல் சுற்றி போடுவேன் பூச்சி மருந்து அடிப்பேன் பூச்சியெலாம் காப்ப பூச்சிக்கிட்டேயிருந்து அதை காப்பாத்துறதுக்காக பூச்சி மருந்து அடிப்பேன் அப்புறம் தென்னை மரம் வந்து எங்கள் அப்பா வைச்சாங்க தென்னம் பிள்ள அதை வந்து காப்பாத்துறதுக்காக எங்கள் பக்கத்து வீட்டில் ஆடு வந்து கடிச்சு சாப்டுட்டுது அதை இது வளராது அப்படின்னு எங்கள் அப்பா அம்மாவும் தண்ணியே ஊற்றுல ஒன்றும் செய்யலை வளராது விட்டுடு அப்படின்டாங்க அதுக்கப்புறமா நான் வந்து இதை நான் வளர வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தண்ணி ஊற்றி குழி தோண்டி தினமும் களக்கட்டுன்னு சொல்வாங்க சின்னதாக மம்டி மாரி இருக்கும் அதை வச்சு கொத்திவிட்டு தண்ணி ஊற்றி வளந்திரிச்சு இப்போ அதுதான் சொன்னேன் எங்கள் அப்பாக்கிட்டே எங்கள் அம்மாக்கிட்டேயும் வளரவே வளராதுன்னு சொன்னீங்க நான் எப்படி வளர வச்சுட்டேன் பார்த்திங்களா அப்படின்னு நான் சொன்னேன் வளந்திரிச்சு அப்புறோம் எலுமிச்சை மரம் எங்கள் வீட்டில் இல்லை ஆனால் எனக்கு எ எங் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்க அப்பா எங்க அம்மாக்கும் எலுமிச்சை ஊறுகாய்ன்னா ரொம்ப பிடிக்கும் நான் உடனே எலுமிச்சை பழம் சாப்பிட்டுட்டு அதை வெதை போட்டேன் எலுமிச்சை ம எலுமிச்சை மரம் வளர்ந்துட்டு வளர்த்ததுக்கு அப்புறமா இதை எப்படியாவது யார்கிட்ட ஆடுங்க மாடுங்கக்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு வேலி கட்டினேன் சின்னதாக கூண்டு மாரி கட்டினேன் அது வந்து கொஞ்சம் நாளைக்கு இதாக கொஞ்சம் நாளாகதான் இருந்துச்சு அப்புறம் இல்லை தானாகவே பிச்சுக்கிட்டு போயிட்டு ஆடுங்க வந்து இலைய சாப்பிடுட்டு சரி இதை என்னா பண்ணுறதுன்னு பார்த்தாக்கா எங்கள் பக்கத்து வீட்டில் பாட்டி சொன்னாங்க பக்கத்து வீட்டு பாட்டி சொன்னாங்க சாணம் மாட்டு சாணத்தை அந்த செடி முன்னாடி தெளிச்சாக்க ஆடு மாடெல்லாம் வாயை வைக்காதுன்னு சொன்னாங்க அதே மாரி சாணத்தை சாணத்தை கரைச்சு சாணியை கரச்சு அதில் தெளிச்சு விட்டேன் அப்படியே ஓக்கேவாக ஆயிடுச்சி நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது இப்போ அதே மாரி ஆரஞ்சு பழம் திராட்சை ஆப்பிள் இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எனக்கு எந்த பொருள் சாப்பிட்டாலுமே வந்து இது இந்த விதைய முளைக்க வைக்கலாமா இது வளருமா அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு எனக்குள்ளையே ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருந்திச்சு அடிக்கடி தோணிக்கிட்டே இருந்திச்சு எல்லாம் என் தம்பி எங்கள் அம்மா எங்கள் அப்பாவெலாம் சாப்பிடுட்டு தூக்கி தூக்கி அப்படியே போட்டுவிட்டு போயிடுவாங்க நான் வந்து எப்பிட்றா இதை நம்ம சாப்பிடறோமே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே இத நம்ம நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நெனைச்சிட்டே யோசிச்சுட்டே இருப்பேன் அதே மாரி மாதுளை பழம் ஒரு தடவை சாப்பிட்டேன் சாப்பிடுட்டு போட்டேன் அது மொளச்சு வந்துதா எறும்பு சாப்பிட்டான்னு தெரியிலை வீணாப்போயிடுச்சி அப்புறம் ஆரஞ்சு பழம் வெதை போட்டேன் அது மொளச்சு வந்துருக்குது எங்கள் வீட்டில் சாத்துக்குடி விதையும் போட்டேன் அதையும் மொளச்சு வந்துருக்குது ஆப்பிள் வெதை போடணும் அடுத்ததுன்னு நான் ஒரு ப்ளான் பண்ணி வச்சுருக்கேன் அது எப்படி வளர வைக்கிறதுன்னால் ஒரு சின்ன கண்ணாடி டப்பாவில் மண்ணு எல்லா வகை மண்ணும் அதாவது எங்கள் வீட்டு மண் பக்கத்து வீட்டு மண் பாட்டி வீட்டு மண் எல்லா மண்ணும் கலந்து கொட்டை வெச்சு அதில் வளர வைக்கணும் ஆசைப்படுறேன் ஆப்பிள் மரம் அப்புறம் இந்த மாதிரிலாம் பிடிக்கும் அப்புறம் வந்து ஒரு பாக்கு மரம் வளர்க்குறோம் நாங்கள் கொட்டை பாக்கு எங்கள் அப்பா வெத்தலை சீவல் போடுவாங்க கொட்டை பாக்கு மரம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அது பெரிசா வளர்கிற வரைக்கும் நாங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டு அதை பாதுகாப்பாக வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் இதை தான் நான் சொந்தமாக எங்கள் வீட்டில் நான் சொந்தமாக தோட்டம் பெரிய தோட்டமாக இருக்குது இப்போ அது வந்து செடியெல்லாம் வெளில போகிறப்ப கொய்யா மரம் இருக்குது எங்கள் வீட்டில் பெரிய கொய்யா மரம்னால் ரோஸு கொய்யாக்காய் இருக்குது பால் கொய்யா எருமை கொய்யா இந்த மாரி மூணு நாலு வகை கொய்யா மரோம் எங்கள் வீட்டில் இருக்குது ஆனால் ப சாப்பிட மாட்டேன் எங்கள் அப்பா எங்க அம்மா என் தம்பி எங்கள் பாட்டி எங்கள் மற்ற எல்லாருமே சாப்பிடுவாங்க நான் மட்டும் சாப்பிட மாட்டேன் அது சின்ன செடியாக இருந்தாலும் அதை வந்து யாரும் காய தண்ணி இல்லாமல் காய விடாதீங்க நம்மளுக்கு ஒரு ஒரு நாளைக்கு தண்ணி இல்லாமல் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் அதே மாரி தான் செடிங்களுக்கும் இருக்கும் அதுங்களுக்கு வாய் கையெலாம் இருந்தாக்க நம்மளை திட்டி கேட்கும்ல தண்ணி கொடுங்கன்னு கேட்கும்ல அதே மாதிரி நம்ம வந்து தண்ணி ஊற்றி வளர்க்க கற்றுக்கோங்க மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்